எங்கள் ஊருக்கு அருகாமையில் நிறைய புகழ்பெற்ற தனியார் பள்ளிகள் உள்ளன அது சிபிஎஸ்சி சிலபஸ்ஸில் நடத்தப்படுகின்றது பள்ளிகளின் பெயர் கிரீன் பார்க் குறிஞ்சி கொங்கு நவோதையா போன்றவைகை அதேபோல் அரசுப் பள்ளியும் தொடக்கப் பள்ளி உள்ளது மேல்நிலைப்பள்ளி சற்று தொலைவில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தொடக் அரசுப் பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் கட்டணமும் அதிகம் வசூலிக்கப்படுகிறது அதேபோல் மாணவர்களும் அதிகம் அங்கு பயிலவே ஆசைப்படுகின்றனர் காரணம் என்னவெனில் அரசுப் பள்ளிகளில் க கல்வியின் தரம் குறைவாகவே உள்ளது ஏனென்றால் ஆசிரியர்கள் கற்பித்தலின் திறன் திறனில் சிறிது குறைபாடு உள்ளதாகவே கருதப்படுகிறது பெற்றோர்கள் அதிகம் தனியார் பள்ளிகளையே விரும்புகின்றனர் அதனால் அரசுப் பள்ளிகளின் மீதான திருப்தியும் அதிருப்தி அதிகமாகவே இருக்கிறது இதில் இருந்தபோதிலும் பெரிய நகரங்களில் உள்ள பள்ளிகளையே அதிகம் விரும்புகின்றனர் ஏனென்றால் பெ பெரிய நகரங்களில் அனைத்து வசதிகளும் உள்ளன பெற்றோர்களின் வேலைவாய்ப்பு இருக்கவும் குழந்தைகளின் கல்விக்கும் பெரிய நகரங்களில் போதுமான வசதி உள்ளதாக கருதப்படுகிறது